கல்வி கடன் பற்றி எனக்கு தெரியும் எஜிகேஷன் லோன் நம்மளால வந்து ஒரு கல்வியில் வந்து கல்லூரியில் நம்மளால பணத்தை கட்டி நம்மளால படிக்க முடியாது அதனால நம்ம வங்கியில் போய் வந்து கல்வி கடனுக்காக நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம் நம்மளுக்கு அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து வங்கி வந்து நம்மளுக்கு கல்வி கடன் எவ்வளோ நமக்கு அமௌண்ட் நமக்கு ஃபீஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து லோன் அப்ளை பண்ண அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு அமௌண்ட்டு தருவாங்க நம்ம படித்து முடிச்சுட்டு நம்ம வேலைக்கு போகும்போது நம்ம அந்த வேலைக்கு கெடைக்கிற நமக்கு சேலரியை வச்சு அந்த லோனை வந்து நம்ம வந்து அடைச்சிட்டு வரணும் இந்த கல்வி கடன் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்மளால ஃபீஸ் கட்டி நம்மளால படிக்க முடியலனா நம்ம வந்து கல்வி கடன் உதவி வந்து நம்ம ரொம்ப நம்ம நம்மளுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கு